போக்குவரத்து சம்பந்தமான பிரச்சினைகளப் பற்றி தாங்க இப்போ நான் சொல்கிறேன் போக்குவரத்து சம்பந்தமாக என்னன்னால் இப்போ அதாவது எங்கள் ஊரில் இருந்து எங்கள் ஒய்ஃப் ஊருக்கு போகணும் அப்படின்னா இடையில் ஒரு பத்து கிலோமீட்ரு அந்த பத்து கிலோமீட்டருக்கு அஞ்சு கிலோமீட்ரு வழியாக பஸ்ஸு போகும் மீதி அஞ்சு கிலோமீட்டருக்கு பஸ் வசதியே கிடையாது இந்த மினி பஸ் என்கிற ஹான்செப்ட்டை கொண்டுட்டு வந்து அப்போ விட்டிருந்தாங்க ஆனால் இப்போ டீசல் விற்கிற விலைக்கி பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்காக அந்த பஸ்ஸெல்லாம் ஓட்ட முடியாமல் அவங்க லாஸாகி பஸ்ஸெல்லாம் நிறுத்திவிட்டாங்க சப்போஸ் நம்ம டூவீலரில் போகலாம் அப்படின்னு நினைச்சாக்கூட ரோடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சாலையில் அந்த அஞ்சு கிலோமீட்டர் ஒரு மூணு வில்லேஜுக்கு சேர்ந்த ரோடாக இருக்குது ஒரு வில்லேஜுக்கு ஒரு ரோட்டை போட்டுச்சுன்னால் மீதி ரெண்டு வில்லேஜ் வந்து டேமேஜாக தான் இருக்குது கேட்டால் எங்களுக்கு வந்து சேங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு சேங்க்ஷன் ஆகி அவங்க போடுறதுக்குள்ள அடுத்த வில்லேஜு போட்ட ரோடு சேஞ்சராகுது அஞ்சு கிலோமீட்டரில் மூணு வில்லேஜு வந்து கவர் ஆகுது மூணு பஞ்சாயத்துக்கு அது அந்த அஞ்சு ரோ ரோடு சேருது அந்த அஞ்சு ரோடும் மூணு ரோடுமே ஒரே டைமில் அட் எ டைமில் போடலிங்க அவங்க எப்போ பார்த்தாலும் எதாக ஒரு ரோடு டேமேஜாக தான் இருக்கும் மீதி ரெண்டு ரோடு போட்டிருக்கும் ஒன்று அரை கண்டிஷனில் இருக்கும் ஒன்று ஃபுல்லாக போட்டிருப்பாங்க ரொட்டீனாகவே இப்படியே தான் இதே தான் நான் இது வரைக்கும் எனக்கு வி வி விவரம் தெரிஞ்சதில் இருந்து அந்த ரோடு இப்படியே தான் இருக்குது அதை ஒரு முழுமையாக அதை போட்டு ரோடை போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னால் பஸ் வசதியும் கிடையாது பஸ்ஸு அங்கே வந்து அந்த லைனுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வழியாக போகும் அதுவும் ரேர் பஸ்ஸு தான் டைமிங்குக்கு ஒன்று ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒன்று ஒரு ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் தான் அந்த பஸ்ஸே அந்த ரூட்லேயும் அந்த அஞ்சு கிலோமீட்ரு ரூட்லேயும் பஸ்ஸு ரன்னாகும் மற்ற மாதிரி ரெகுலர் பஸ் சர்வீஸ் கிடையாது இது மாதிரி இருக்கிறதில் சாலையாவது நல்லா போடுறலாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா சாலையை நல்லபடியாக பராமரித்திருந்தாங்க அப்படின்னா ஒரே கிராமமாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக அந்த அஞ்சு கிலோமீட்டர் சாலையை நல்லா பராமரித்திருப்பாங்க இது மூணு கிராமத்துக்கு சேருறதுனால அந்த அஞ்சு கிலோமீட்டரில் ஏதோ ஒரு கிராமம் மட்டும் சேங்க்ஷன் ஆகி போடுறாங்க மீதி ரெண்டு ஒன்று அரை டேமேஜில் இருக்கும் ஒன்று ஃபுல் டேமேஜில் இருக்கும் திருப்பி இவங்க போட்ட உடனே அதுக்குள்ள அவங்களது டேமேஜ் ஆகிடும் இது வந்து தொன்றுதொட்டு காலம் காலமாக வந்துக்கிட்டிருக்குது இதையெல்லாம் ஒரு இதுக்கு ஒரு தீர்வே இல்லை அன்றாடம் நாங்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சினையா இருக்குது இந்த சாலை பிரச்சனை பஸ் வசதி பஸ் வசதி பெட்ரோல் வெலை ஏறுனதுனால் அந்த மினி பஸ் அந்த ரூட்டுக்கு விட்ருக்குறாங்க அது டெய்லியும் நாலஞ்சு டைம் போயிக்கிட்டு தான் இருந்தது இப்போ இந்த பெட்ரோல் கொரோனா கோவிட்டுக்கு அப்புறம் எந்த பஸ்ஸுமே ஓடல எல்லாமே நிறுத்திவிட்டாங்க ரெகுலர் பஸ்ஸஸ்ஸே இப்போ நாங்கெல்லாம் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு போகும்போது நைட் டைம்ஸில் எல்லாம் கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸு பஸ்ஸு இல்லாமல் நிற்க வேண்டியது இருக்குது அதுக்கிடையில நாலஞ்சு பஸ்ஸு எல்லாமே நிறுத்திவிட்டாங்க நைட்டில் வந்து அவங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது டீசல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது அதனால் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வண்டியுமே நிறுத்திடுறாங்க ஒரு நாலு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி அஞ்சாவது பஸ்ஸு தான் போகுது அப்போ அந்த நைட் டைமில் எபோவ் எய்ட்டுக்கு மேல் ஆகிடுச்சுனாவே கிராமம் சைடுக்கெல்லாம் போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது ஒரு டூ ஹவர்ஸு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வெயிட் பண்ணால் தான் நமக்கு பஸ்ஸு கிடைக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டிருக்குறோம் பெரிய சிரமமாக தான் இருக்குது நன்றி வணக்கம்